மருத்துவ காப்பீட்டுத்திட்டம் அப்படினா எல்லாருக்குமே வந்து அது அது போட்டு வச்சிக்கிறது ஒரு அவசியமான ஒன்று தான் ஏன்னா நமக்கு வந்து எப்பப் பார்த்தாலுமே நம்ம கையில் வந்து பணம் இருக்காது திடீர்னு வந்து நோய் அப்படிங்கிறது யாருமே வந்து எதிர்பார்த்து வர்றதில்லை ஒரு விபத்தோ நோயோ திடீர்னு நம்மளே வந்து எதிர்பாராவித பாராதவிதமாக வர்றதுதான் இது அப்படிங்கிறப்போது நம்ம கையில் வந்து எப்பப்பார்த்தாலுமே பணம் இருக்காது நம்ம ஒரு இன்ஸ்யூரன்ஸே போட்டு வச்சிக்கிட்டோம் அப்படினா அது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும் மருத்துவ காப்பீட்டுத்திட்டம் அப்படிங்கிறப்ப எனக்குத் தெரிஞ்சது வந்து இப்போதைக்கு கலைஞர் காப்பீட்டுத்திட்டம் ஏன்னா அது வந்து இலவசமாகவே வந்து ஏழைகளுக்காக வந்துட்டு செயலை செஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த திட்டத்திலே இருந்து வந்து நிறைய பேர் வந்து அதைப் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க என் சித்தப்பாகூட ஒருத்தவங்கள் அதை வந்து பயன்படுத்தி ஆப்ரேஷனுக்கு வந்து அமௌண்ட் வந்து க்ளைம் பண்ணிக்கிட்டாங்க அதுவந்து ஓரளவு நம்ம தமிழ்நாடு கவர்மென்ட் தான் அதை வந்து நிர்வகிச்சிட்டு இருக்காங்க அது இல்லாமல் நம்ம எல்ஐசி அப்புறம் ஸ்டார் ஹெல்த் இது மாதிரி நிறைய இன்ஸ்யூரன்ஸ் கம்பெனி இருக்குது அதில் எதாவது ஒன்னுத்துல போட்டு வச்சிக்கிட்டோம்னால் நமக்கு கண்டிப்பாக வந்து இப்போ இல்லைனாலும் நம்ம வீட்டில் உள்ள யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்கும் இப்போ பேங்க்லலாம் கூட வந்து எல்லாம் பேங்க்லயுமே வந்து ரொம்ப கம்மியாக ஒரு தொகையை வந்து செலுத்தினாப் போதும் அந்த இதை வந்துச்சு ஆப் ஆயுள் காப்பீடு அப்புறம் விபத்துக் காப்பீட்டுக்கலாம் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க பன்னண்டு ரூபாய் ப முன்னூற்று முப்பது ரூபாய் இப்படி இவ்வளோதான் அமௌண்ட் மொத்தமே அந்த ரெண்டு அமௌண்ட்டும் இப்போ செலுத்தினா போதும் ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து அமௌண்ட் க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் கவர்மென்ட்டில் இருந்து அந்த ஸ்கீம் ரெண்டு வந்து இருக்கு